எங்கள் பகுதியில் எங்கள் பகுதியில் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுனா எல்லோத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் மீன் அதை ஒரு பெரிய ஹாபியாகவே நிறைய பேர் வைச்சிருக்காங்க மீன் பிடிக்கிறதை எல்லோத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு சில வகையான மீன்கள் என்னென்ன அப்படினு கேட்டால் நிறையா பிடிப்பாங்க பட் வந்துட்டு ரொம்ப நிறையா பிடிக்கிறது அப்படினா கட்லா சொல்லலாம் கட்லா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் அதயே ஒரு இதாகவே வளர்க்குறாங்க அதை ஒரு நல்ல ஒரு பிஸ்னெஸ் மாதிரி கட்லாவை தான் நிறைய பேர் வளர்ப்பாங்க கட்லா நல்லாவும் வளரும் நல்ல பெரிய ஃபிஷ்ஷாகவும் இருக்கும் அண்டு கடல்கண்டை கடல்கண்டை பாறை நெத்திலி மத்தி ஜிலேபிகண்டை இதெல்லாமே வந்துவிட்டு பிடிப்பாங்க எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மீன் தான் பட் எது வந்து எந்த மீன்கள்லாம் அதிக தேவை இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டோம்னா கட்லா வந்துட்டு ரொம்ப தேவைப்படும் ஜிலேபிகண்டையுமே ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படும் நிறைய பேர் கட்லாவை விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் ஸோ வந்துட்டு எங்கள் எங்கள் பகுதியில் வந்துட்டு கட்லானா ரொம்ப பிடிக்கும் எல்லோத்துக்குமே ஸோ அதுதான் ரொம்ப எல்லோத்துக்குமே தேவையும் படும் கூட ஜிலேபிகண்டையும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அது எங்கள் ஏரியாவில் கிடைக்கும் மிச்சம் மிச்சம் மீன்கள்லாம் வந்துட்டு அந்த கடல்கண்டை பாறைலாம் கொஞ்சம் தூரம் தள்ளிபோனால் கடல் இருக்குது அந்த கடலில் வந்துவிட்டு இந்த மீன்கள்லாம் இருக்கும் இந்த மீன்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் கட்லா இதெல்லாம் வந்துட்டு கம்மி ரேட்டில் சூப்பரான ஃபிஷ்ஷாக இருக்கும் இந்த மீன்தான் இந்த ரெண்டு மீனும்தான் அதிக தேவை உள்ள மீன் கட்லாவும் மத்தியும் ரொம்ப வந்துட்டு கட்லா ஜிலேபிகண்டை மத்தி இதெல்லாமே ரொம்ப வந்துட்டு தேவைப்படுற ஒரு மீன் இது இதில் வந்துட்டு எது அதிகமாக பிடிப்படும்னா கட்லாவை சொல்லாம் கட்லா தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு பிடிப்படும் அதிகமாகவும் பிடிப்படும் கட்லா வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி ஜிலேபிகண்டையும் அடிக்கடி பிடிப்படும் நிறையா பிடிப்படும் அப்புறம் அந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறையா புடிப்படும் இந்த குரூப்பாக குட்டி குட்டி மீன்கள் இந்த ஒரு கருவாடு மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் காயவிட்டோம்னா அதை நிறையா பேர் அதை வந்துட்டு நிறையா பிடிப்பாங்க யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது நல்லாவும் இருக்கும் ரேட்டுமே கம்மி விலையில இருக்கும் ஒரு சில மீன்கள் அந்த ஒரு சில மீன்லாம் ரேட் சொல்ணுனா ஒரு சில மீன்லாம் ரொம்ப ஜாஸ்தி விலையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஒரு சில மீன்லாம் கம்மி வெலையிலேயே சூப்பரான டேஸ்ட்டில் இதை பற்றி பிடிக்கக்கூடிய வில்லேஜ் சைடில் உள்ள மீன்கள்லாம் இருக்குது அதலாம் என்ன கட்லா சொல்லாம் கட்லா வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மி ரேட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு கிலோ வந்துட்டு நூற்றைம்பது கட்லாலாம் ஜிலேபினா ஒரு கிலோ நூறுபா வரும் கடல்கண்டை ஒரு கிலோ வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபாய் வரும் இது வந்துட்டு இந்தமாதிரி மீன்கள்லாம் எங்கள் இதில் பிடிக்கும் ஸோ கட்லா தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தேவைப்படுற ஒரு மீன் அதான் கம்மி ரேட்லேயும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்